எங்கள் ஊர் ட்ரைனேஜ் நகராட்சி சுத்தப்படுத்தி எப்போமே பராமரிக்கிறது இல்லை அதனால அது ரெம்பி ஊருக்குள்ள ஓட்டுறதுனால ஊரே நோய் வாய்பட்டு கிடக்கறது அது எப்போமே ஊராட்சி வந்து பா பார்க்கவே மாட்டுது அதில் ஒரு குழந்த விழுந்து உயிருக்கு இப்போ கஷ்டப்பட்டுன்னு இருக்குது ஊர் மக்கள் எல்லோரும் நோய் வாய்பட்டு இருக்காங்க அதனால் மாணவர்களெலாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து ட்ரைனேஜை சுத்தப்படுத்தி பராமரித்து கொண்டு இருக்கோம் நகராட்சி இதை வந்து பார்க்கணுன்ட்டு நாங்கள் ரொம்ப கோரிக்கிறோம் ட்ரைனேஜ் எப்போமே சுத்தமாக இருந்தால் தான் ஊர் சுத்தமாக இருக்கும் அப்போ தான் யாருக்குமே நோய் வாய் வராது ட்ரைனேஜ் இப்படி அசுத்தமாக இருந்தால் ஊரில் இருக்கற எல்லோருக்கும் நோய் வந்து எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க அப்புறம் ஊரே நோய் வாய்பட்ட ஊராக இருக்கும் அதனால் எப்போவுமே ட்ரைனேஜ் சுத்தமாக இருக்கிறதுக்காக மாணவர்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ட்ரைனேஜை வாரம் வா வாரத்தில்ல ஒரு நாள் சுத்தப்படுத்துகிறோம் இது நகராட்சி நகராட்சி வந்து பார்த்து சுத்தப்படுத்துகிறதுக்காக நாங்கள் கோ விண்ணப்பிக்கின்றோம் நகராட்சியும் பராமரிக்கிறேன் இனிமேட்டு பராமரிக்கிறேன் என்று சொ சொல்லிருக்காங்க அதனால் நாங்களும் ஒரு பக்கம் பராமரிக்கிறோம் அவங்களும் ஒரு பக்கம் பராமரிக்கப் போகிறாங்க நகராட்சி